எங்கள் குடும்பத்தில் நோய்வாய் யாரும் பட்டிருக்கல்லை அப்படியே யாராச்சும் நோயில் படுத்தாங்கனால் அவங்களுக்கு சமைக்கிறது இடியப்பம் இடியப்பம்னால் காரம் இல்லாமல் செஞ்சு கொடுத்துப்போம் காரம் இல்லாத சாப்பாடு பத்திய சாப்பாடு உப்பு எல்லாம் கம்மியாக அளவான இதில் சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் பெரும்பாலும் நாங்கள் இடியப்பம் தான் செஞ்சு கொடுக்கறது இடியப்பம் சர்க்கரையும் தேங்காய் பால் போட்டு கொடுப்போம் அப்படி இல்லாட்டி கஞ்சி சுப் தேங்காய் பால் ஊற்றி பால் கஞ்சி ஊற்றி கொடுப்போம்